எனக்கு ராமராஜ் படனா ரொம்ப பிடிக்கும் ராமராஜ் படம் எங்கூட்டு பாட்டுக்காரன் எங்கூரு பாட்டுக்காரன் ரொம்ப பிடிக்கும் அதில் ராமராஜு ரேகா ரெண்டு பேரும் நடித்திருப்பாங்க எனக்கு கிராமத்து சூழல் ரொம்ப எடுப்பார் அவர் அதனால் கிராமத்து பாடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருத்துள்ள படமாக இருக்கும் அவரோட படம் அதனால் ராமராஜ் படனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையமைப்பாளர் வந்து இளையராஜாவுது பிடிக்கும் இளையராஜா இசையமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நடிகர் வந்து ராமராஜு ரேகா அவரை பாடகர் பாடகர் வந்து சித்ராவை பிடிக்கும் ஏன்னா சித்ரா பாடுற பாட்டு நல்லா ஒரே நல்லாயிருக்கும் சித்ரா பாடின பாட்டு